நான் வந்து ரத்து செய்யப்பட்ட வண்டிக்கு ஊபர் அல்லது ஓலோவை கேட்டுட்டு பணத்தை திருப்பி அனுப்ப சொல்லுங்கள் என்னோடய சுச்சுவேஷன் நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டேன் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன் பண்ணிட்டு அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு சில எனக்கு ஒரு எம எம எமர்ஜென்சியாக இருக்குது சில காரணத்தால் எனக்கு என் ஃப்ரெ என் ஃப்ரெண்ட் வெளில பார்த்துட்டா ஓகே நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ரத்து செஞ்சு ஏய் இல்லை நான் ஓலோ புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவள் இல்லை நீ வா கண்டிப்பாக நான் போய் நான் டயத்துக்கு விட்டுடுறேன் பார்த்தா டைம் பார்த்து ரொம்ப லேட்டாயிச்சு எக்ஸாமுக்கும் எனக்கு போய்க்கிட்டே இருக்கோம் இப்போ டைம் நான் அந்த கரெக்ட் டைம்குள்ள போகணும் இப்போ இதில் ஓலோ இப்படி போனீங்கன்னால் எ எனக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக அது ஒன்று ஆச்சுடி ஏய் அட்வான்ஸ் வேணா நான் திருப்பி பண்ணிட்டேன்டி சொல்லியிருக்கேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பண்ணியிருக்கேன்டி அப்படின்னா அப்போ அவள் சொல்கிறா த்ரீ ஹண்ட்ரட் பண்ணி திருப்பி ரத்து ஓலோ புக் பண்ணு கேன்சல் கொடு நான் வந்து நான் ஏன்னா இப்போ அங்கேருந்து ஓலோ வந்து ஆட்டோ வரதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஸோ வந்து நான் நீ வந்து ஏன்னா நான் சீக்கிரமாக போய்ட்லாம் எக்ஸாமும் சீக்கிரம் ட அந்த டையதுக்குள்ள அட்டன் பண்ணிடலாம் நீ வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறா ஸோ நான் வந்து என் சை என்னோடய சைட்லேருந்து நான் பே நான் வந்து நான் பணத்தை நான் க கேன்சலேஷன் பண்ணோம் இப்போ சப்போஸ் கேன்சல் பண்ணால் அந்த பணத்தை தரமாட்டாள் நான் ஃபஸ்ட்டு என் சுச்சுவேஷனை அவனுக்கு என்னன்னு நான் புரிய வைக்கணும் இல்லைங்க சார் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஸோ வந்து நான் வந்து நான் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கேப் கேப் ஏஜென்சி அல்லது ட்ரைவருக்கு ஆனாலும் சில காரணங்களால் ரத்து செய்ய வேண்டிய காரணம் சொல்லி நான் இப்போ இந்தமாதிரி முந்நூறுபாய் அட்வான்ஸ் நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப வந்து நான் கண்டிப்பாக புக் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ என்னோடய வந்து இறக்கிவிட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் எனக்கு இப்போ தேவைப்படாது ஸோ என்னோடய சைட்ல இருக்க என்னோடய பை மிஸ்டேக் தான் ஸோ என்னோடய த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ல என் ஹண்ட்ரட் ஒரு உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் வேணும் ஒன் ஃபிஃப்ட்டி ஆக ஸோ ஒரு ஹண்ட்ரடாவது எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் எனக்கு டூ ஹண்ட்ரட் கொடுங்க சார் என்னோடய சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கோங்க சார் நான் வந்து ஏன் வந்து ஓலோ வந்து நான் இது பண்ணி கேன்சல் பண்ணி நான் இனிமேல் இந்தமாதிரி ச என்னோடய சைடும் தப்பு இருக்குது மேக்ஸிமம் என்னோடய சைடுதான் தப்பு ஏன்னா நான் வந்து உங்களை புக் பண்ணிட்டு இப்போ வேற ரீசன்னுக்காக வேணாம்னு சொல்கிறேன் ஸோ வந்து நான் பண்ண தப்புக்கு நான் உங்கள்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் இனிமேலும் இந்த சைட் தப்பு நடக்காது ஸோ என்னோடய கொஞ்சம் கருணை காட்டுங்கள் சார் ஒரு முந்நூறுபாவானது அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் எடுத்துட்டு எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்ட்டியாவது எடுத்துட்டு எனக்கு கொடுங்க சார் எனக்கு இந்தமாதிரி எமர்ஜென்சி இல்லை இனிமேல் நான் இந்தமாதிரி செயல் பண்ண மாட்டேன் என்னோடய ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் சார் அது அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணேன் அப்படி அவரோடய மனநிலையும் பாதிக்காமல் என்னோடய இதையும் பாதிக்காமல் நாங்கள் ரெண்டு பேரும் சைடும் ஈக்குவல் ரைஸ் பண்ணி பேசிட்டு அவங்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக நான் திருப்பி பணத்தை வாங்கணும் அந்த பணத்தை திருப்பி அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லட்டும் இதுக்கு மேலே நான் வந்து அவர் என் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கணும் புரியணும்னு நினைப்பேன் கண்டிப்பாக புரிய வச்சி என்னோடய அவருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் எனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் கொஞ்சம் என்னால் முடிந்த அமௌண்ட்டை வந்து அவருக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் கேப்ஸ்ஸி அல்லது ட்ரைவருக்கு முன் பணம் செலுத்துவது ஆசைதான் அதனால் அட்வான்ஸ் அட்வான்ஸ் தொகையை திருப்பி நான் கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட்ல எனக்கு ஒன் அவருக்கு ஒன் ஃபிஃப்ட்டியாது எடுக்க சொல்லிட்டு மிச்சத்தை குடுத்து